ஹலோ வங்களா புதூர் ஆட்டோ சென்டர்ங்களா அண்ணா நான் காலையில உங்கள் ஆட்டோவில் வந்தேன் மணி ஒரு ஒம்பது மணி இருக்குண்ணா பாப்பாவை ஸ்கூல்லவிட்றக்கு வந்தேன் ஆமாங்கண்ணா அந்த பொண்ணு தாங்கண்ணா பர்ஸை மறந்து வச்சிட்டு வந்டேங்கண்ணா ஆட்டோவில் இருக்கன் பார்த்து சொல்லுறீங்களா இருக்குங்களா சரிங்கண்ணா எனக் எனக்கு கொண்டந்து தர முடியும்ங்களா இப்போ ஃபோன் பண்ணிங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா தெரியலங்க எனக்கு தெரிலங்கண்ணா இது என் நம்பர்ங்கண்ணா இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுறீங்களா நான் இங்கே நிக்கிறேன் அரசமரம் ஸ்டாப்பில் நிக்கிறங்கண்ணா வாங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா